இதுங்கள் ஆயுத பூஜை ஐப்பசி புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் ஆயுத பூஜை கும்பிடுவோம் நாங்கள் நாங்கள் என்னென்ன தொழில் செய்கிறோமோ நாங்கள் எல்லாம் கூலியாளுங்கள் வேலை செய்கிறவங்க தான் எல்லா ஆயுதங்களும் எல்லா க்ளீன் பண்ணிப் பூஜை போட்டு இது பண்ணி சரஸ்வதி பூஜை கும்பிடுவோங்க ஆயுதம் எல்லாம் நாங்கள் என்ன வேலை செஞ்சு பயன்படுத்துவங்களோ எல்லா பொருளும் வச்சி நாங்கள் வந்து பூஜை போடுவோங்க அதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேலை செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி மனத்திருப்திக்காக சாமிக்கு பூஜை போடுவோங்க அடுத்தது அது முடிஞ்சவொடனே தீபாவளி தீபாவளின்னா நான் அந்த இந்த நாகாஸ்ஸுரன் அந்த அவனைக் கொன்ற இது அதுக்கு அவ்வளவா எனக்கு இது தெரியிலங்க அதனால் அது தீபாவளிக்கு வந்து காலையில எந்திரிச்சி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம் பலகார பட்சணம் செய்வோம் பசங்களை கூப் கூப்பிடுவோம் விருந்துக்கு பொண்ணுங்களை பசங்களை எங்கெங்க கை நோக்கத்தாந்து பசங்களை கூப்பிட்டு விருந்து வைப்பங்க தீபாவளி விசேஷமாக கொண்டாடுவோங்க அடுத்தது அது முடிஞ்ச உடனே பொங்கல் விழாங்க போகிப் பண்டிகைன்னா வீடு வாசல் எல்லாம் ஓ ஒட்டடை அடிச்சு ஜாமான் ஜெட்டுங்கெல்லாம் விலக்கி விளக்கு பூஜையெல்லாம் எல்லாம் விலக்கி வீடு வாசல் எல்லாம் எல்லா சுத்தம் பண்ணி மாரியாயி கும்பம் வச்சு கலசம் வேப்பல அதில் கீழே பச்சரிசிப் போட்டு கும்பம் வச்சு ஏழு ஒம்பது கயிறுன்னு மஞ்சக் கயிறுப் போட்டு காய் கருவாடு முட்டை போட்ட இது முட்டைக் கோழி வச்சி படைப்பாங்கள் சில இடத்துல மாரியாயி கும்புடுகிறதுன்னு சொல்லுவாங்க நம்மளுதுல பழக்கம் அதனால் நாங்க இதெல்லாம் வச்சு மாரி பூஜைப் போடுவோங்க அந்த போவியல் அன்னைக்கு அன்னைக்கு விசேஷமாக செய்வோங்க அதே மாரி தை ஒன்று சூரியப் பொங்கல் அன்னைக்கு வாசல்ல நேரம் நல்ல நேரம் பார்த்துதாங்க வாசல்ல மண்ணுலேயே அடுப்பு வச்சு கோலம் போட்டு கரும்பு வச்சு பொங்கல் சக்கரைப் பொங்கல் வெண் பொங்கல் வச்சு நல்ல விளக்கு எல்லாம் பொருத்தி கோலம் போட்டு கலர் கோலம்லாம் அடிச்சு இது பொங்கல் வச்சு கொண்டாடுவோங்க அடுத்தது நாளுங்க பட்டிப் பொங்கல்னு சொல்லுவோம் மாட்டுப் பொங்கல் அதுக்கு மாட்டுக்கு நல்லா கழுவி குளிப்பாட்டி மாட்டை அதுக்கு வண்ணம் பொட்டு வச்சு அதுக்கு மாலை மா மா மாங்காக் கொத்து வேப்பலை ஆவாரங்கொத்து பூளாப்பூ இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மாங்கொத்து மாலை கட்டி மாட்டுக்கு மாலைப் போட்டு பொங்கல் வச்சு தயிர் வாழைப்பழம் பொங்கல் கொடுத்து மாட்டுக்கு பூஜைப் போடுவாங்கள் அடுத்தது கருநாள் அன்னைக்கு அவங்கவுங்களுக்கு உள்ள அளவுக்கு க கறி காய்கறி ஆக்கி சாமி கும்பிடுவோங்க சாயங்காலம் ஆனாக்கா நாங்கள் வந்து விளையாட்டுப் போட்டிக்கு விளையாடப் போவோங்க ஆற்றுக்கு எங்கள் பக்கம் விளையாட்டுக்கு விளையாட்டு போட்டி வைப்பாங்க நாங்கள் என்ன விளையா எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விளையாட்டுக்கு நாங்கள் எங்கள் வயசுக்குத் தகுந்த மாரி நாங்கள் விளையாடப் போவோங்க அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குங்க அதனால நாங்கள் அது நாங்கள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ம கருநாள் அன்னைக்கு விளையாண்டா ஒரு கை காலுக்கு சத்துன்னு சொல்லி நாங்கள் போவோங்க கும்மி அடிக்கிறது